நம்ம சேலம்ல ரொம்ப நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்குது அவங்க எல்லாரும் வந்து சோஷியல் வெல்ஃபேர்காக ரொம்ப பாடுபட்டு உழைக்கிறாங்க அவங்க நமக்கு நேரடியாக வந்து இ எதுவும் நமக்கு தெரியலை அப்படின்னாலும் அவங்க வந்து மறைமுகமாக நமக்கு ரொம்ப நிறைய விஷியங்கள் பண்ணுறாங்க அதை நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப உதவுது சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மகளிர்கள்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்புறோம் நம்மளுடைய யங் மைண்ட்ஸ் ஆஃப் இந்தியா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ்ஸு கிடச்சானால அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களில் சேர்ந்து ரொம்ப நிறைய நல்ல காரியங்கள் எல்லாரும் பண்ணுறாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களில் இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாரும் இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஈடுபாடோடு நல்லாவே எல்லாரும் வந்து இந்த என்ஜிஓஸில் எல்லாம் சேர்ந்து நிறைய வேலைகள் பார்க்கறாங்க நிறைய வீடற்ற குடும்பங்களும் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சுட்டே தான் வருது அதுக்கப்புறோம் வந்து நம்மளுடைய பக்கத்தில் வந்து இந்த முதியோர் இல்லங்கள் குழந்தை காப்பகம் அநாதை இல்லங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிகிட்டு தான் வருது இவங்கள் எல்லாரையும் வந்து பார்த்துக்கறதுக்காக இந்த என்ஜிஓஸ் எல்லாரும் வந்து அவங்களும் வந்து நிறைய இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியும் கொடுக்கறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய சேலம் வளர்ந்துட்டே தான் போகுது டெஃபனெட்டாக இன்னும் நல்லா வளரும்